கேஸ் வாங்கினதுனால எங்கள் வீட்லெலாம் சீக்கிரமாகவே சாப்பாடு ஆகுது மழை காலங்களெலாம் பிரச்சின இல்லை எங்கள் அண்ணனும் சீக்கிரமாக காலேஜு போயிடுறான் எங்கள் அப்பாவும் சீக்கிரமாக வேலைக்கு போயிடுறாங்க நானும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கும் போயிடுறேன் கேஸ் வந்ததுனால் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே சாப்பாடு ஆகிருது மழை காலங்களில் இனிமேலுக்கு பிரச்சின இல்லை இனிமேலுக்கு இந்த விறகு அடுப்பெல்லாம் நாங்களெலாம் யூஸ் பண்ணுறது இல்லை கேஸ் வந்துடுச்சி அதனால் நாங்கள் கேஸ்சிலே எல்லாம் பண்ணிக்குவோம் கேஸ் வந்ததுனால் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது